எங்கள் விழுப்புரம் விழுப்புரத்தில் எங்கள் ஊரில் அனாதை பள்ளிக்கூடம் முதியோர் இல்லம் ஆதரவற்றோர் இல்லம் இவையெல்லாம் நடந்து இருக்கிறது இது தொண்டு நிறுவனங்களின் மூலம் பராமரிக்கப்பட்டு வரு வருக்கிறார் வசதி படைத்தவர்கள் குழந்தைகளை தத்தெடுத்து தங்கள் பிள்ளைகளை போல் வளர்க்கிறார்கள் முதியோர்களுக்கு பண உதவி உடை அனைத்தும் கொடுத்து உதவி செய்கிறார்கள் ஆதரவற்றவர்களுக்கும் பண உதவி உடை எல்லாம் அனைத்தும் கொடுத்து ஆதரவு தருகிறார்கள் வீடற்ற வீடற்ற குடும்பங்களுக்கு குடும்பக்கு வீடு கட்டி தந்து அவர்களுக்கு இருக்கும் இடமும் தங்க தங்க இடமும் கொடுத்து ஆதரவு தருகிறார்கள்